ஹலோ அண்ணாமலையார் ரெஸ்டாரண்ட்டுங்களா நான் ஃபுட் ஆர்டர் பண்ணலானு கால் பண்ணியிருக்கேன் நண்டு ஃப்ரை இருக்கா நண்டு ஃப்ரை ஒயிட் ரைஸ் அண்ட் மிளகு ரசம் ஒரு மீடியம் சைஸ்ஸாக போடுங்க சில்ரண்ட்ஸ்யெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆ ஆ ஓகே அது இருக்கட்டும் ஒயிட் ரைஸ் என்ன அளவு குவான்டிட்டி இருக்கும் ஓகே ஓகே இதனோடய ரேட் எவ்வளோ வருது ஓகே இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஓகே அது எவ்வளோ வருது ஓகே அது ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே டெலிவரி டைம் ஓகே ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கா ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு இருக்கா ஓகே ஒரு கொக்கக் கோலா ஒன்று ஆர்டர் பண்ணிடுங்க தென் ஐஸ் கிரீம் ஒன்று ஒன் லிட்ரு போட்டிருங்க ஆ வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டிருங்க ஓகே அப்படியே ஒரு பீடா ஒரு ரெண்டு பீடா போட்டிருங்க ஆ ஸ்வீட் பீடா எல்லாமே சூடாக வேணும் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க ஹாட் பேக்கில் ஓகே ஹோல் அமௌண்டு ஹோல் இது ப இதோடய பில் எவ்வளோ வந்துச்சு ஓகே குட் ஏதாவது டிஸ்கௌண்ட்ஸ் இருக்கா ஓகே ஓகே என் அட்ரெஸ்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ கூடிய சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க சூடாக இருக்கணும்